புத்தகங்களை தவிர பத்திரிக்கைகள் வலைப்பதிவுகள் செய்தித்தாள்களை படிப்பீர்களாகிற ஒரு கேள்வி கண்டிப்பாக நான் புத்தகங்களை தவிர பத்திரிக்கைகளும் படிப்பேன் வலைப்பதிவுகளும் செய்தித்தாள்களும் படிப்பேன் அன்றாட நிகழ்வுகள் நாட்டு நடப்புகள் எல்லாம் தெரிந்துக்கொள்வதற்கு இதெல்லாம் படிப்பது எனக்கு வளமை தான் அதில் எனக்கு ஆர்வமும் அதிகம் தான்